சமீபத்தில் எங்கள் ஊர்ல ஒரு ஸ்கூலை பற்றி ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனையை வந்து பேப்பர்ல நியூஸ் மூலம் செய்தி மூலம் இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாக நாங்கெலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால அந்த செய்திகளை அதிகமாக எங்களால் பகிர்ந்துக்க முடியல ஆனால் விரைவாக வந்து அந்த செய்திகள் வந்து கிராமங்களுக்கு வந்து அடைஞ்சது ஆனால் அந்த செய்திகள்ல நிறைய உண்மைகள் இல்லை நிறைய மறைக்கப்பட்டு பாதி உண்மைகளை தான் சொன்னாங்க பாதி உண்மைகளை எங்கள்டேருந்து மறைச்சிட்டாங்க